இன்று எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் இமாம்கள் பாதிரியார்கள் துறவிகள் இதை குறித்து நான் கற்று கொண்ட பாடம் குருக்கள்லேயும் ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு பண்பாடு உள்ளவங்க இருக்கிறாங்க மனித நேயம் உள்ளவங்க இருக்கிறாங்க இமாம்கலேயும் அப்படி இருக்கிறாங்க நல்ல மனித நேயமாக ஏழை எளியவர்களை உதவி செய்து அவங்களை அவங்களுக்கு உணவிலேருந்து சகல வசதிகளையும் செய்ய கூடிய அளவுக்கு இமாம்கலேயும் இருக்கிறாங்க பாதிரியார்கள்லேயும் இருக்கிறாங்க பாதிரியார்கள்ல வந்து சொல்லப்போனால் நல்ல அறிவுரைகள் அவங்கள் வேத முறைப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த வழியில போனால் தான் கெட்டு போகாமல் நல்ல வழிக்கு போகலாம் கடவுளிடத்தில் நல்லா பற்றுதலாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே சொல்லுது எல்லா சமயங்களும் இதை தான் குறித்து சொல்லுது அதனால் எனக்கு இந்த உறவுகள் மதிக்க தக்கவர்களாக இருக்கிறார் என்பதை மட்டும் நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன்